எனக்கு சின்ன வயசிலயே கோவலன் கண்ணகி நடிக்க சொன்னாங்கள் என்னை நாடகமா அது அப்பவே எனக்கு நடிக்க வரல ஒரு சில வரியெல்லாம் சொல்லுவேன் ஒரு சில வரியெல்லாம் விட்டுடுவேன் அது மறுபடியும் படிச்சிருக்கேன் அதை படிச்சிட்டு கோவலனும் கோ மாதவி இந்தக் கண்ணகி இவங்களலாம் பற்றி ரொம்ப தெரியும் அது உண்மையிலே நடந்த கதை அவர் வந்து சிலம்பு விற்கிறதுக்கு போவார் மதுரைக்கு கோவலன் அவர் பார்த்து மதுரை மன்னன் எங்கள் சிலம்பு இது னு சொல்லிட்டு அவர் சொன்ன அவங்க சிலம்பு வேற இருக்கும் இவங்க சிலம்பில் முத்து இருக்கும் அவங்க சிலம்பில் இது மாணிக்கப் பரல் இருக்கும் அதெல்லாம் பார்க்காம இவரு வந்து வாங்கி இது கோவலன துன்புறுத்திட்டார் இதை கேட்ட கண்ணகி போய் எப்படி நீங்கள் எதையும் செய்யலாம் பார்க்காம கொள்ளாமல் எப்படி நீங்கள் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரே கண்ணகி அது அதனுடைய அதனுடைய கஷ்டம் பூராக அது சொல்லி அந்த இவர்க்கிட்ட கோ அந்த ஊர் மன்னர்க்கிட்ட முறையிட்டுது முறையிட்டவே ஐயோ நம்ம செஞ்சது தப்பு தானேன்னு சொல்லிட்டு அந்த மதுரை ம மன்னன் நம்மளும் கஷ்டம் ப பட்டுட்டோம் அவருக்கும் கஷ்டம் கொடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு அவரும் உயிர் நீத்தார் அவங்க மனைவியும் உயிர் நீத்தாங்க இதெல்லாம் நடந்த கதை இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோவலன் கண்ணகி கதை